எங்களுடைய பகுதியில் கால்நடை மருத்துவர் வந்து யாரும் இல்லை விலங்குகளை ஆரோக்கியமாக வச்சிருக்க அவங்கவுங்களே வந்து இருக்கக்கூடிய இதை வச்சி அவங்க வந்து வளர்த்திக்கிறாங்க ஏ நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து விலங்கு உள்ளதுனால் நான் எந்த சோதனையும் பண்ணலை அதற்குண்டான அவங்களுக்கு உண்டான ஆரோக்கியத்திற்கும் எந்த பணமும் நான் செலவழிக்கலை ஆனால் ஆசை தான் இந்த மாதிரியான விலங்குகள் வளர்க்கணும் அது கரெக்டாக மெயின்டென் பண்ணனும் அப்படின்னுல்லாம் ஆசை தான் வீட்டுக்கு பின்னாடி வந்து இருக்காங்கன்னு ராக்கி அப்படின் சொல்லி ஒரு நாயை வந்து வளர்க்குறாங்க ஆனால் அவங்க எப்படி மெயின்டென் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியல ஆனால் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுற சமையம் அது போட்டு பண்ணிவிட்டா நம்பளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னுல்லாம் சொல்லுறாங்க அது கரெக்டாக அதை பார்க்க வேண்டிய விதத்தில் கரெக்டாக அதை மெயின்டென் பண்ண வேண்டிய சமயத்தில் இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய டைம்ல எல்லாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்பளுக்கு வந்து எந்த தொந்தரவும் வராது அப்படின் சொல்லுறாங்க